சார் வணக்கம் எங்களுடைய துணி சோப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரதானமான சோப்பு சார் தமிழ்நாடு முழுக்க ஒரு அமோக வரவேற்பு பல இடங்கள்ல விற்பனைக்கு போயிட்டிருக்கு நல்ல தரமான முறையில் நாங்கள் தயாரிக்கப்பட்டு போயிட்டிருக்கு சார் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தயவு செஞ்சு வாங்குங்க இது பார்த்திங்கன்னா நிறைய வீட்டு பெண்கள் வந்து தாய்மார்கள் வந்து இந்த சோப்பை வந்து பயன்படுத்தறாங்க சார் எல்லா அழுக்குகளையும் சுத்தமாக பண்ணி ரொம்ப தூய்மையாக பளபளப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குது சார் இதுக்கு நாங்க உத்திரவாதம் கொடுக்குறோம் கேரண்ட்டி கொடுக்குறோம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் கீழ் வீட்டில் கூட வாங்கியிருக்காங்க ஸோ பக்கத்து வீட்டிலலாம் விசாரித்து பாருங்கள் விசாரித்து பார்த்து இந்த சோப்பு இந்த ப்ராண்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது சார் நிச்சயமா நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த வாய்ப்பை விட்டுவிட்டா அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமானு சொல்ல முடியாது நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் விளம்பரங்கள் கூட பார்த்து இருப்பிங்கனு நினைக்கிறோம் நிறைய இடத்துல கேள்விப்பட்ருப்பீங்க நிச்சயமா வாங்குங்க சார் நல்ல சோப்பு சூப்பரா இருக்கும் சார் தேங்க்யூ சார்